பல தலை முறைகளாக பயன்படுத்தப்படும் சமையல் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேர் வீட்டிலேயும் அவங்கவங்க தனித்தனி ரெசிப்பீஸ் வச்சுருபாங்க ஸோ அது மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்குது ஸோ இட்லி வந்து வெரைட்டி வெரைட்டியாக எப்படி செய்கிறது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உளுந்து மிக்ஸ் பண்ணி செய்வாங்க ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்க அப்படின்னால் பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் எப்படி இட்லி செய்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கம்பு மாவில் வந்து இட்லி எப்படி செய்கிறது கேழ்வரகு மாவில் வந்து எப்படி இட்லி செய்கிறது திணை மாவில் எப்படி இட்லி செய்வது அதுக்கான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் விதமாக வகையில் செஞ்சு இருப்பாங்க ஸோ எங்கள் தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சுருபார் சமையல் ஒரு இது ஓரியன்டேடாக ஒரு சின்ன சின்ன ஹோட்டல் வெச்சுருந்தாரு அதே மாதிரி எங்கள் அப்பாவும் சமைக்க தெரியாது பட் அது ஆனால் வீட்டில் மட்டும் அந்த குறிப்பை பார்த்துட்டு வீட்டில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி மட்டும் எங்களுக்கு செய்வார் ஆனால் கொஞ்சமாக செஞ்சாலும் எங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும் அதனால் அதை நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் அது நாங்கள் சாப்பிடுவதற்கு எப்படி எப்படியெல்லாம் சாப்பிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக இட்லி செய்கிறதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக இட்லி செய்து தருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தூள் இட்லி அந்த சாம்பார் அந்த மாதிரி நல்லா இதாக செஞ்சு தருவாங்க ஸோ அதை சாப்பிடும் போது எங்களுக்கும் இன்னும் ஆர்வமாக இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இட்லி சாப்பிடுகிறதுக்கும் பிளஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் அதில் சேர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா இட்லி இப்போ கேழ்வரகு மாவு கூட என்னென்ன இது சேர்ப்போம் அப்படின்னால் கேழ்வரகு பிளஸ் பார்த்தீங்கான்னா கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க ஸோ ஏன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அது இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படின்னால் கடலைமாவு கடலை மாவை கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதை எல்லாம் ஆட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் இட்லி வந்து உபரியாகவும் கொஞ்சம் பெருசாகவும் சாஃப்ட்னஸ் ஆகும் இருப்பதற்காகவும் கொஞ்சம் ஆயில் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் இது பண்ணாங்கன்னால் கொஞ்சம் எடுக்கும்போது இட்லி வந்து தனியாக தானே இருக்குது தனித்தனியாக எல்லாமே ஓரத்தில் எல்லாம் கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கே கியூட்டாக இருக்க மாதிரி வரும் ஸோ அது சாப்பிடுகிறதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு இட்லி முழுசாக இருந்துச்சு இல்லை எந்த பக்கமும் அந்த உடச்சல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னால் பசங்கள் முழுசாக சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்கிரிடியன்ஸ்சாக இருக்குது